நமக்கு பிடித்த ஆசனம் சுகாசனம் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி ஏற்றதாய் இருக்கும் மனதை அமைதியாக மாற்றும் வீரபத்ராசனம் தொடைகள் கை முதுகு மற்றும் கால்களுக்கு வலிமை அளிக்கும் உடல் நிதானம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்தும்